ஹலோ நீங்கள் என்னங்க காய் வியாபாரமா காய் வேணும்ங்க உங்கள் தோட்டத்தில் இருந்து உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்குது ம் ம் ஒவ்வொரு காயும் ரேட்டு என்னென்னா விலைங்க

ம் ம் எனக்கு எல்லாம் காயும் வேணும்ங்க எனக்கு ஆனால் எப்போ கொடுப்பிங்க என்ன என்ன எப்போ தருவிங்க ம் சரி

சரி இந்த கடையை ரெடி பண்ணிவிட்டு உங்களை நான் கூப்புடுறேங்க மேடம் ஆ சரிங்க ம் சரி ம் சரிங்க ம் சரிங்க சரிங்க இருக்கிற காய் பூரா க அனுப்பி விடுங்க நான் வாங்கிக்கறேன் நீங்க தரமான ரேட்டு மட்டும் சொல்லுங்கள் ம் சரி சரி சரி சரிங்க சரி அதுக்கு தாங்க நான் வீட்டுல உங்கள் தோட்டத்தில் இருக்கிற போட்ட காய் நல்லா மருந்து அடிச்ச காய்ங்களா இல்லை மருந்து இல்லாத காய்ங்களா எனக்கு அந்த மாதிரி காய் தான் தேவைப்படுதுங்க அதனால தான் அதனால தான் அதனால தான் உங்கள் க தோட்டத்து காய் கேட்கறோம் ம் ம் ம் ம்ம் ம்ம் சரிங்க சரிங்க கொத்தமல்லி தழை புதினா தழை அந்த மாதிரிலாம் இல்லைங்களா ம் சரிங்க சரிங்க நாங்கள் எனக்கு தேவைப்பட்ற காய் கொடுன்னு கேட்கறேங்க நீங்கள் எனக்கு அனுப்பி விடுங்க அதுக்கு தான் ம் சரிங்க சரிங்க நீங்க நான் தரமான காய் நான் கேட்கறேங்க நீங்கள் அனுப்பி விடுங்க சரிங்களா சரி ஓகேங்க ஆ ஓகேங்க ம்